ஹலோ வணக்கம்மா ஆமாங்க சொல்லுங்கம்மா ஆமாங்கம்மா சரிங்க ஆ சரிங்க மேடம் எத்தனை பேர் போகிறீங்க மேடம் ஆ ஒகேம்மா இனோவா காரு இருக்குதுங்க மேடம் அதில் ஏழு ஒம்பது பேர் வரைக்கும் போகலாம் மேடம் அதை எடுத்துக்கலாமா ஆ எத்தனை மணிக்கு வரணுன்னு சொல்லிவிடுங்கம்மா ஓகே மேடம் சரிங்க மேடம் காலையில் ஆறு மணிக்கெலாம் உங்களை கரெக்டாக நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம் மேடம் அதுக்கு இல்லாமல் வேறு எதுவும் கோவிலுக்கு எதுவும் போகிறிங்களா இல்லை சிறுவாச்சூர் மதுர காளி கோயிலுக்கு மட்டும்தானுங்களா ஆ இருக்குது மேடம் திருப்பட்டூரில் பிரம்மா கோயில் இருக்குது நம்ம பக்கத்தில் வாலிகண்டபுரம்ன்னு ஒரு இடம் இருக்குது மேடம் அதில் சிவன் கோவிலிருக்குது ரொம்ப ஃபேமஸ்ஸானது அந்தகாலத்து கோயில் ஆ பண்ணிக்கலாம் மேடம் நீங்கள் ஒரே நாளில் பார்க்குறிங்களா இல்லை ரெண்டு மூணு நாள் ஏதும் எக்ஸ்ட்டன் பண்ணுறிங்களா மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் அப்போ ஏதாவது ரெண்டு கோயில் சூஸ் பண்ணிக்கங்க மேடம் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில்தான் இருக்கும் உங்களுக்கு ஓகே மேடம் ஒன் டே ட்ராவலுக்கு ஒம்பதாயிரம் வருது மேடம் பே பண்ணிவிடுவிங்களா ஓகே மேடம் ஆமாம் மேடம் என்னோட நம்பர் இதுதான் மேடம் இதுக்கு ஜிபே பண்ணிவிடுங்க மேடம் ஒரு ஆயிரம் ருபாய் நீங்கள் முன்னு முன்பணமாக கொடுத்திங்கன்னா நாங்கள் புக் பண்ணிக்குவோம் மேடம் ஓகேங்க ஆ ஓகே மேடம் கண்டிப்பாக ஓகே மேடம்

ஓகே மேடம் ஓகே மேடம் கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்கிறேன் மேடம் காலையில் சிக்ஸ் தேர்ட்டிங்கிறது சிக்ஸ் ஓ கிளாகெலாம் உங்கள் வாசலில் வந்து நிற்க சொல்லிவிடுறேன் மேடம் நீங்கள் லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க மேடம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ தேங்க்யூ